நான் ஒரு இடத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு கேபு புக் பண்ணிகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கேபு வந்துட்டு லொக்கேஷன் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டாங்க ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து நானும் வந்துட்டு என்னோடய திங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி நம்ம கிளம்புலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அவங்க வந்துட்டு இன்னும் வரல வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ட்ராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே வந்துவிடுவாங்கன்னு பார்க்குறேன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னும் வரல சரி அவங்களுக்காக நான் கால் பண்ணுறேன் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரியே இன்னும் வரல எதுக்கு இவ்வளோ லேட் லேட்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அவங்க ட்ராஃபிக் ஆகிடுச்சி மேம் இந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்போ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் சொல்ல வேண்டியது தானே அட்லீஸ்ட் ஃபோனையாச்சும் அட்டெண்ட் பண்ணலாம்ல ஃபோன் அட்டெண்ட் பண்ணி என்ன ஏதுன்னாச்சும் சொல்லாம்லே நான் உங்களோடதை நம்பிகிட்டு தானே நான் இங்கேன வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னால் நம்ம கேன்சல் பண்ணிணாலும் வந்துட்டு அது அவங்களுக்கு பிரச்சின நம்மளுக்கும் பிரச்சினதான் சரின் சொல்லிட்டு அதை சொல்ல வேண்டியது தானே ஃபோன் அட்டெண்ட் பண்ணுறதுல என்ன இருக்குது ஃபோன் அட்டெண்ட் பண்ணி சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நான் கேட்குறேன் அப்புறம் வந்துட்டு அவங்க நான் எவ்வளோ நேரம்தான் வெயிட் பண்ணுறது வர்றதுக்கு நீங்கள் லேட்டாக ஆகுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்துட்டு வேறு ஏதாச்சும் புக் பண்ணிவிட்டு போயிடுறேன் இல்லைன்னா வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று அதாவது அரேஞ்ச் பண்ணி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் பேசுவேன்